ஹலோ யார் பேசுறது ஆமாம் சார் சொல்லுங்கள் நீங்கள் யார் என்னாச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆ சார் சொல்லுங்கள் என்னாச்சு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணுது ஆ ஆ ஒன்னுமில்லப்பா ஆ ஆ ஒன்னுமில்ல சாப்பாடு வந்து கொஞ்சம் காரம் இல்லாம கம்மி காரம் கம்மியாக சாப்பிடணும் சீக்கிரம் செரிக்கிற ஃபுட்டாக சாப்பிடுங்க தண்ணி நிறையா குடிக்க ஆரம்மிச்சிடுங்க ஈவினிங் டைமில் இளநீர் குடியுங்க நிறையா தண்ணி எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்போ தான் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் சீக்கிரம் சரியாகும் ஆ சாப்பாடும் வந்து ஸ் இப்போயும் வந்து சீக்கிரம் செரிக்கிற சாப்பாடை சாப்ட்டீங்க நல்லாயிருக்கும்

இல்லை இல்லை இப்போ தானே தா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஏழுநாள் ஆகும் நீங்கள் தையல் பிரித்து ஆ குளித்துக்கலாம் தண்ணி படாம மேலே வேணுனா த துணி வெச்சி தொடைச்சிக்கோங்க சுருங்கினதுக்கடுத்து ஆயில்மெண்ட் போட்டுக்கோங்க அப்படி நீங்கள் அது குளிக்கணும்னா டாக்டர வந்து கன்செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுனா குளிக்கிறதுனா குளிக்கலாம் அது டாக்ட்ரு பெயின் கில்லர் டேப்லெட் கொடுத்துருப்பாரே நீங்கள் டேப்லெட் போட்டுக்கோங்க இல்லைனா நான் டாக்ட்ருட்ட கால் பண்ணி கேட்டுவிட்டு வேணுனா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஆ சரிப்பா ஆ ஜூஸ் தான் நிறையா எடுத்துக்கலாம் அதான் தண்ணி நீர் ஆகாரம் நிறையா எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக ஆமாம் புரியல நீங்கள் மாதுளம் பழம் சாப்பிடுங்க மாதுளம் பழம் ஜூஸு குடித்தீங்கனா கொஞ்சம் காயம் சீக்கிரம் ஆறி வரும் மாதுளம் பழம் ஜூஸு ஆ சரிப்பா சரி பார்த்து பத்திரமா இருங்கள் திரும்ப ஹாஸ்பிடல் வரும்போது வந்து பார்த்துக்கோங்க சரிப்பா வைக்கிறேன்